இதில் எனக்கு பிடிச்ச பாடல் அப்படினா நிறையா பாடல்கள் எனக்கு பிடிக்கும் எனக்கு இந்த பாடல் தான் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் அப்படின்லான் கிடையாது இதில் எய்ட்டி சாங்ஸ் கேட்பேன் இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் கூட நான் கேட்பேன் மார்னிங் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கனா எங்கள் வீட்டில் எஃப்ஃபம் இருக்கும் அப்பா எஃப்ஃபம் போட்டு எப்பவுமே எஃப்ஃபம் ஓடிட்டேயிருக்கும் நைட் ஃபுல்லாக ஒடிட்டேயிருக்கும் எங்களுக்கு அது ஒரு பயப்படாமல் இருக்கிறதுக்காக அப்பா போட்டுவிடுவாங்க அது ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கும் போதே அதில் வந்து சுப்ரபாதம்லாம் போகும் அதையும் கேட்போம் ஆனால் நாங்கள் கிறிஸ்டியின்னு அதுக்கப்பறம் வந்துட்டு டிவியில் வந்து ஜீசஸ் சாங்ஸ் அந்த மாதிரி கேட்போம் இது வந்து ஏர்லி மார்னிங்கான ஷெடுல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனா இதே ஹாலிடேவாக இருஞ்சு அப்படினா ஆஃப்நூன் டைம்லாம் வந்துட்டு ஒரே ஃபோக் சாங்ஸ் தான் போட்டுட்டு நாங்கள் மாட்டுனு டேன்ஸ் பண்ணுவோம் இல்லேனால் வந்து அதை கேட்டுகிட்டு வேலை பார்த்துட்ருப்போம் அது கொஞ்சம் நம்பளுக்கு பிரிஸ்க்காகருக்கும் ஒர்க் பண்ணும் போதும் சரி நெக்ஸ்ட் ஈவினிங்கா பார்த்தீங்கனா கொஞ்சம் மெலோடிஸ் அந்த மாதிரி கேட்பேன் நைட் தூங்கும் போது எப்போவுமே பார்த்து பார்த்தீங்கனா இளையராஜா சாங்ஸ் தான் இளையராஜா சாங்ஸ் நல்லா பிடிக்கும் அப்புறம் ட்ராவல் பண்கிறோம் அப்படினாலும் க அதுவும் மைண்செட்டுக்கு ஏற்றாப்புல தான் ஃபோக்காக இருந்தாலும் ஃபோக் கேட்கலாம் இல்லேனா வந்து மெலோடியாக இருந்தாலும் கேட்கலாம் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லணுனால் ஃபோக் சாங்கில் போட்டு தாக்கு அந்த மாரி பாட்டெலாம் பிடிக்கும் அதுக்கப்புறம் மெலோடிஸ் எஸ்பிபி சாங் க வாய்ஸில் இருக்கிற பாட்டு எல்லாமே பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் நிறையா பாட்டு நான் கேட்டிருக்கேன் அதில் வன்ட்டு நான் வீட்லேயும் கேட்டிருக்கேன் பஸ் ட்ராவல் பண்ணும் போது கேட்டிருக்கேன் க இப்போது எங்கேயாது ஒரு ஃபங்ஷன் போகிறோம்னா அங்கே டிஃப்ரென்ட் டிஃப்ரென்ட்டான சாங்ஸ் கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் எஃப்ஃபம்லெலாம் கேட்டிருக்கேன்